ஈரோடு ஓம் சக்தி ப்ளாஸ்டிக்கு ஸ்டோரில் வந்து ரெண்டு சேரு வாங்கினேன் சேர்ரை ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு கொடுத்தோன் ஒரு சேரு ஒன்று ஆறநூறுவான்னா ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் வந்து தள்ளுபடி வா த தள்ளினேன் அப்புறம் இங்கே கொண்டுட்டு வந்து போட்டு ஒரு நாள் தான் நல்லா பிடுச்சாங்க ஒரு சேர் கால் உடஞ்சிருச்சு ஒரு சேர் பின்னாடி கிராக் ஆகிருச்சு அப்புறம் கேட்டால் அவனெல்லாம் மாற்றிக்க மாட்டான் அப்படின்டாப்புல அப்புறம் சரின்ட்டு போய் வெப்படையில் போய் ரெண்டு சேரு விலையிக்கி கேட்டேன் ஒரு சேர் நானூற்றி ஐம்பதுருபா தான் அப்படின்னா சரின்னு நானும் ரெண்டு சேர் தொள்ளாயிரருபா கொடுத்து வாங்கிட்டு வந்து போட்டுருக்கேன் இது அது மாதிரி தான் இருக்குது எல்லாம் காசு போனதுதான் மிச்சம் பொருள் வ வந்து சேஃப்டி இல்லை சரி